கடலூர் மாவட்டத்துலேலலாம் முன்னாடியெலாம் கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ டிப்ளமோ கோர்சஸ் நிறைய கொண்டு வந்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட கல்விகள் வந்து நிறையா பெருகிட்டு வருது அதன் மூலமாக என்ன பண்ணலாம் பண்ணுறாங்க அப்படின்னா படிச்சுட்டு அதில் படிச்சுட்டு தொழில் கல்வியை படிச்சுட்டு நிறைய சுய தொழில் தொடங்கிறாங்க சுயதொழில் தொடங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்குலலாம் நிறைய கடன் வசதிகள் கொடுக்குறாங்க கடன் வசதிகள் கொடுத்து தொழிலை வந்து மேம்படுத்தவும் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து பிரதான் மந்திரி கௌசல்ய விகாஸ் கேந்த்ரா அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுய தொழில் எப்படி பண்ணுறது அந்த மாதிரியும் அதுக்கான லோன் எப்படி வாங்கிறது அதை மாதிரி எல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ முந்திரி தோட்டத்தில் இருந்து கொண்டு வர முந்திரியை வந்து எப்படி வந்து அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கான கம்பனிஸ் நிறைய உருவாக்கிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்குலாம் வந்து அது ஒரு பெரிய மோட்டிவாக தான் இருக்குது அதனால் இப்போ வந்து பார்த்தின்கன்னா வேலை வாய்ப்பு அது எல்லாம் வந்து நல்லாவே அவங்க சுயதொழில் மூலமாக நல்லா பெருகிட்டு வருது